திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேலைவாய்ப்புன் பார்க்கும்போது வேலைவாய்ப்புனாலே நம்ம ஒருசில இங்கே வெளியூர்ல இருக்கிறவங்க வேலைவாய்ப்பு கல்விக்காகவே பக்கத்து ஊர்லாம் போகவேண்டியது இருக்குது அப்படி இருக்கிறப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரொம்ப கல்வியே ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது ஏன்னா கல்வின்றது இப்போ வரைக்குமே எல்லாம் மனப்பாடம் பண்ணி மட்டுந்தான் படிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு செயல்திறன்ல எதுவுமே இல்லை அவங்க அதை கற்றுக்கணும் ஒரு செயல் செய்முறை மூலமாக கற்றுக்கணும் அவங்க படித்து மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இல்லாமல் அவங்க அது பண்ணாலே அவங்க வெளியூருக்குலாம் போய் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இங்கே இப்போலாம் வேலை கிடைக்கணுனாலே ஸ்கில் ரொம்ப தேவைப்படுது ஸ்கில்னாலே கம்ப்யூட்டர் ஸ்கில் கம்ப்யூட்டர் ஸ்கில் தான் கேட்குறாங்க கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் நிறைய அவங்க அதுக்கெலாம் சொல்லித்தரணும் ஒரு ஒரு ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் அது அது இல்லாமல் தான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ படிப்பு மட்டுமே போதாது அவங்களுக்கு நிறைய திறமைகள் வேண்டும் திறமைகள்னால் அவங்க நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் இப்போ வேலைக்கெலாம் போணும்னா ஸ்கில்ஸ் தான் இந்நேர முக்கியமாக கேட்குறாங்க அப்படின்றப்ப அவங்க வந்து தலைமைத்துவத்துலையும் ஒரு ஒரு மாவட்டத்தில் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காகவே நிறைய கஷ்டப்படுறாங்க கல்வியிலயும் வேலைவாய்ப்புலேயும் முக்கியமாக அரசு வேலைவாய்ப்புகளுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க